மொபைல் மொபைல் கேமிங் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒட்டு மொத்த தொழில் துறையும் ரொம்பவே பெருசளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்னென்னா இப்போ மொபைல் கேமிங் அப்படின்னா நிறையா பேர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க கேம்க்கு அடிமை ஆகிட்டாங்க இந்த அடிமையாகும்போது கே கேமை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் அஃப் ஆல் நம்ம யாருகிட்டயிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்ககிட்டேருந்து நம்ம முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க அந்தளவுக்கு வந்து கேம்ஸெல்லாம் வந்து விளையாட மாட்டாங்க ஆனால் இப்போது என்னாச்சு அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே ஃபோன்லே இருக்கிறதுனால எல்லா குழந்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கேம்க்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க இந்த கேம்ல வந்து நிறையா நிறையா பேர் வந்து லாபம் பார்த்தாலுமே ஆனால் நம்மள பொறுத்தவரையும் இதில் வந்து அதிகபட்சம் ரொம்பவே கஷ்டமாகதான் இருக்குது ஏன்னா அந்த குழந்தைங்களோட கண்ணும் கெட்டுப்போகுது அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அடிக்ட் ஆகிடுறாங்க இப்போது வந்து இந்த ஃபிரீ ஃபயர்னு ஒரு கேம் பார்த்திங்கனா இந்த பசங்கலாம் அதில் ரொம்பவே வந்து அதுலேயேதான் இருந்துட்டிருக்காங்க வேற எதிலையுமே அவங்களோட தாக்கம் வந்து போக மாட்டேங்கிது இந்த ஸ்கூல் வந்தாலும் சரி காலையில எழுந்திரிச்சாலும் சரி சாப்பிட போனாலும் சரி எங்கே போனாலுமே இந்த கேமை வந்து அவங்க மைண்ட்ல வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ தொழில் துறையில் தாக்கம் அப்படின்னு சொன்னோம்னால் அவங்க வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க இப்போ ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணுறவங்க எத்தனை பேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறமோ அத்தனை பேருக்கு அவங்களுக்கு அமௌண்ட்டு தான் ஸோ அது மாதிரி எல்லா கேமுமே வந்து இவங்க இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிடுறாங்க அதை வந்து ம மக்களுக்கு இடையே வந்து அது நல்லாவே வரவேற்பு பெற்றது அதனால அவங்களால் வந்து அதை வந்து அதிகபட்சமாக ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டிருக்காங்க கேமை பொறுத்தவரையும் மொபைல் கேமிங்கை பொறுத்தவரையும் அது வந்து ந நிறைய டிராபேக் இருக்குது நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே அதில் டிராபேக் நிறைய விஷயங்கள் அவங்க மொபைல்லேருந்து லேர்ன் பண்ணுணா கூட இந்த கேமுங்கிறத அவங்க அடிக்ட்டாகி அவங்களோட அவங்களோட மனசை வந்து ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால என்னை பொறுத்தவரைக்கும் டெவலப் பண்ணுறதுங்கிறது அவங்களோட ஒரு ஒர்க்காக இருந்தாக்கூட அவங்க வந்து ஒரு தொழில்க்காக அவங்க டெவலப் பண்ணுணா கூட மக்கள் நம்ம ஸ்டூடண்ட்ஸோட இதை வந்து நம்ம மனசில் வச்சிக்கணும் கொஞ்சோன்டு ஏன்னா நிறைய கேம்ஸ் வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இப்போது சூசைட்லாம் பார்த்திங்கன்னா கேம்னாலையே அதிகமாக ஆகிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கூட இந்த வேல் ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்துச்சு அதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சூசைட்ஸ் வந்து நிறையாவே அட்டென் பண்ணுணாங்க இப்போ இந்த குழந்தைங்க இப்போ என்ன என்ன பண்ணுறாங்க நம்ம ஃபோன் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்பவே ரொம்ப வெறுத்து போகிற மாதிரி ஆகிடுறாங்க அப்படியே வீட்டில அது பண்ணுறது இது பண்ணுறது சண்டை போடுகிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேம்க்கு அடிக்ட் ஆகிட்டு பண்ணுறாங்க அதனால மொபைல் கேமிங் அந்தளவுக்கு நம்ம வரவேற்க வேண்டியதில்லை வரவேற்க கூடாதுங்கிறது என்னோடய கருத்து முடிந்த வரையும் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்காம நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம குழந்தைங்களுக்கு சேஃப்